என் தோட்டத்தில் பூத்து குலுங்கும் பூவை பார்க்கும் பொழுது மனதுக்கு ரம்மியமாகவும் மிதமாகவும் உள்ளது அதேப்போல இன்னும் அதிகபட்சமான பூக்களை பூ பூச்செடியை வளர்க்க வேண்டுமென்று ஆசையும் தோன்றும் இன்னும் பூக்களால் இன்னும் சொர்க்கத்தை போல நாம் வீட்டு தோட்டத்தை உருவாக்கும் போல் ஒரு எண்ணத்தை தோன்றும் இன்னும் வண்ணமய வண்ணமயமான இந்த பூக்களை பார்க்கும்பொழுது வண்ண வண்ண உணர்வுகள் வந்து தோன்றும்